ஹலோ ஹஸ்னா பானு டைலராங்க ஆண் ஆன்ட்டி எங்களுக்கு வந்து காலேஜில் ஃபங்க்ஷன் இருக்குது அதுக்காக வந்து ஸேரீ தைக்கணும் ஆண்ட்டி ப்ளௌஸு ஆமாம் ஆண்ட்டி அது எனக்கு வந்து நாளைக்குக்குள்ள வேணும் ஆண்ட்டி நாளைக்கு நைட்டுக்குள்ள வேணுங்க ஆண்ட்டி ஆண்ட்டி காலேஜில் அர்ஜெண்ட்டுங்க ஆண்ட்டி ப்ரைஸ் எவ்வளோ இருந்தாலும் ஓகேங்க ஆண்ட்டி ஆண்ட்டி கொஞ்சம் இதுப்பண்ணி பாருங்க ஆண்ட்டி அர்ஜெண்ட்டா வேணுங்க ஆண்ட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே போடுவாங்க அதுதான் ஆண்ட்டி அது இப்போதாங்க ஆண்ட்டி எடுத்துகிட்டு வந்தது அதனால்தாங்க ஆண்ட்டி ஆர்ட்ரு பண்ணது வந்து வர்கிறதுக்கு லேட் ஆகிடுச்சிங்க ஆண்ட்டி ஆ நீங்கள் வந்து ஆ டிசைனுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பர் இதுவாங்க ஆண்ட்டி உங்களோடயது நான் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து செண்ட் பண்ணிடுறேங்க ஆண்ட்டி அப்புறம் நீங்கள் வந்து எனக்கு அது வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கொடுங்க ஆண்ட்டி ரேட்டு எவ்வளோங்க ஆண்ட்டி வரும் ஆரி ஒர்க்குலாம் போட்டு எனக்கு வேணுங்க ஆண்ட்டி கொஞ்சம் டிஸைனா ஆ ஆ ஆ ஓகேங்க ஆண்ட்டி அதெல்லாம் நீங்களே வாங்கிருவீங்க தானங்க ஆண்ட்டி ஆரி ஒர்க்குக்கு தேவையான அந்த இதெலாம் ஸ்டோனு அதெலாம் வாங்கிருவீங்கள்லங்க ஆண்ட்டி பின்னாடி நாட்டு வச்சுருங்க பின்னாடி நாட் வச்சு இது பண்ணிக்கோங்க ஆ ஓகேங்க ஆண்ட்டி ஆ ஓகேங்க ஆண்ட்டி நான் வந்து வந்து கொடுத்துட்டு போயிடுறேங்க ஆண்ட்டி நான் வந்து இன்றைக்கு வந்துடுறேங்க ஆண்ட்டி காலேஜ் முடிச்சவோடன்னே நான் வந்துட்டு கொடுத்துட்டு வந்துடுறேங்க ஆண்ட்டி ஆ ஓகேங்க ஆண்ட்டி ஆ சரிங்க ஆண்ட்டி உங்கக்கிட்ட அது கிடைக்காதாங்க ஆண்ட்டி ஆ ஆ சரி ஓகேங்க ஆண்ட்டி ஆ சரிங்க ஆண்ட்டி ஆ நான் வந்து உங்கள் வீ ஆ சரிங்க ஆண்ட்டி நான் அனுப்புகிறேங்க ஆண்ட்டி இதே நம்பர் தானுங்க ஆண்ட்டி ஆ ஓகே தேங்க்ஸ்